சுகாதாரத்துறையில் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துட்டேதான் இருக்கும் திரும்ப திரும்ப எவ்வளோ தான் வந்து அரசு நிதி உதவி பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது அதுக்கு எதுவும் தீர்வே கிடையாது ஏதாவது ஒரு ஒரு அரசு ஊழியர்கள் பண்ணுற தவறுனால வந்து சுகாதாரத்துறையோட பேரே கெட்டுபோது நிறைய எனக்கும் இப்போ வந்து உடம்பு சரி இல்லாமல் போச்சு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சுகாதாரத்துறைக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அங்கே ஊசி போடுறதுக்காக ஊசி போடும் இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து நின்னுட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தேன் ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டிடிச்சு தாண்டினதுக்கப்பறம் அவங்க வந்து நீங்கள் போய்ட்டு நாளைக்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மதியானத்துக்கு மேலே வந்து சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க அவுங்களுக்கெல்லாம் பிரசவம் பார்க்கும்போது ரொம்ப திட்டுவாங்க அங்கே இருக்க செவிலியர்கள்லாம் ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தை அதனால வந்து நிறைய பெண்மணிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பிரசவம் பார்க்க போகிற பெண்மணிகள்லாம் ரொம்ப பாதிக்கபடுறாங்க அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் வந்து சுகர் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது பிபி சுகர் பிரச்சனை எல்லாம் அது வந்துட்டு எதுக்கு போனாலும் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல எப்படி இருக்குது அதல்லாம் வந்துட்டு ஒழுங்கா பாக்கிறதில்ல போனால் நாலு அட்டை மாத்திர மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க இதல்லாம் வந்து சுகாதாரத்துறையில் வந்து நடந்துட்டுருக்கு அதிகமான மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டுட்டிருக்காங்க அரசு எவ்வளவுதான் பணம் ஒதுக்கிட்டே இருந்தாலும் நம்ம அரசு ஊழியர்கள் மட்டும் மாறவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நேரம் கடத்தணும் இல்லை வந்து சும்மா உட்காந்துக்கிட்ருக்கணும் அதுதான் வந்து அவங்க வந்து மையமாக நெனைச்சிட்ருப்பாங்க மையக் கருத்தாக